ஹலோ தேசிய மணி காய்கறி கடையா எங்களுக்கு வந்து ரம்ஜான் ஃபங்க்ஷனுக்கு காய்கறி வேணும் உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்குது நாங்கள் வந்து பெரிய ஃபங்க்ஷனாக பண்ண போகிறோம் அதனால் எங்களுக்கு ஒவ்வொன்றுலையுமே அஞ்சு கிலோ எட்டு கிலோ இந்த மாதிரி தேவைப்படும் உங்கள்கிட்ட அவ்வளோதுக்கு இருக்கா ம் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களா நான் சொல்கிறேன் ம் தக்காளி அஞ்சு கிலோ வெ வெங்காயம் எட்டு கிலோ கத்திரிக்காய் மூணு கிலோ வெண்டக்காய் ரெண்டு கிலோ இந்த பச்சை மொளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அது அதுக்கேற்ற மாதிரி நீங்களே வச்சிருங்க வேறே மற்ற காய்கறிலாம் ஒரு ஒரு கிலோ போட்டு நீங்களே கொடுத்துருங்க ம் மொத்தமாக எவ்வளோ வரும் ஆ ம் ம் ம் ம் ஏதாச்சும் டிஸ்கௌண்ட் ஆஃபர் இருக்கா ஆ சரி ஓகே நான் என்னோடய அட்ரஸ் நான் ஏ நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் ஆ இப்போதைக்கு இந்தந்த எங்களுக்கு டெலிவரி வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வேணும் ரம்ஜான் ஆ சரி நான் வந்து டெலிவரி டேட்டையும் அப்போயே சொல்லிடுறேன் ம் சரி ஓகே தேங்க் யூ